உங்கள் வேலை அல்லது படிப்பு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த மாதிரி நான் வேலைக்கெலாம் போகலங்க இன்னும் இந்த மாதிரி இன்னும் வேலைக்கெலாம் நான் போகல இந்த மாதிரி ஃப்ரீக்கு இந்தமாரி ஃப்ரீகேஜிலேருந்து படித்துட்டுதான் இருக்கேன் நான் வந்து ஃப்ரீகேஜிலேருந்து ஃபஸ்ட்டு வரையும் அங்கே வேளாங்கண்ணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து அங்கேருந்து திருப்பியும் சே இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நயன்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இங்கே சரஸ்வதி ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து டென்த் வந்து கொரோனா பாஸ்ஸு அதனால வந்து படிக்க முடியல டென்த் ஃபுல்லாக ஆன்லைன் க்ளாஸில் போயிடுத்து இப்போ வந்து டென்த் முடித்துட்டு பிஎம்சி காலேஜில் வந்து டிப்ளமோ படிச்சிட்டிருக்கேன் இசி முடித்து செகண்ட் இயர் இசிஎ படிச்சிட்டிருக்கேன் அங்கே வந்து நல்லா சொல்லி தராங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸலாம் நல்லா இருக்காங்க அது அடுத்து வந்து படித்து முடித்துட்டு அவங்களே காலேஜ் மூலிமா மூணு வருஷ் நாலு வருடம் படித்துட்டு அடுத்து வேலைக்கு போய் காலேஜ் மூலிமா வேலைக்கு போய் நான் சம்பாரிக்குவேன் நல்லா வேலை செய்வேன் அதை வந்து அடுத் நான் இப்போ படிச் இப்போ படித்துட்டே இருக்கேன் அந்த மாதிரி இன்னும் இன்னும் வேலைக்கெல்லாம் போல் அடுத்து படித்து முடித்துட்டு வேலைக்கு போவேன்